நான் அதிகமாக போக்குவரத்து என்ன பயன்படுத்துவதன் அப்படினா ரயில்கள் மூலயமாதான் அதிகமாக நான் நெடுந்தூரம் பயணம் செய்வதாக இருந்தால் போவேன் ரயில்பயணங்கள் போது நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா வயிறு பிரச்சன வரும் வாந்தி வரும் அப்படின்றதனால நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் நான் வந்து லைட்டாக ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு ரயில்ல பயணம் செய்வேன் ரயில்ல பயணம் செய்யும்போது வழியிலயும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் ரயில்ல வந்து சமோசா பஜ்ஜி டீ இந்த மாதிரியலாம் விச்சிட்டு வருவாங்க அதையும் நான் சாப்பிட மாட்டேன் எதாவது சாப்பிட்டா வயிறு எரியும் இந்த மாதிரி பிரெச்சனை வரும் அசிடிட்டி வயிற்றெரிச்சல் இதை மாதிரி பிரச்சினைகள் வரக்கூடாது அப்படின்றத்துக்காக நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கி வச்சிக்குவன் சாக்லேட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் க்ளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் அதனால கொஞ்சம் எனெர்ஜி கிடைக்கும் அதனால சாக்லேட்டை தவிர பெரும்பாலும் எதுவுமே நான் ரயில்ல ட்ராவல் பண்ணும்போது நான் சாப்பிட மாட்டேன் பஸ்ஸில் வந்து நான் வந்து குறைந்த தூர பயணமாக இருந்தால் நான் பஸ்ஸில் போவேன் மற்றபடி அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டிய அதிக நேரம் பயணம் செய்யணும் அப்படினா நான் வந்து பஸ்ஸில் போக மாட்டேன் ரயில்லதான் போவேன் குறைந்த தூரம் பஸ்ஸில் போகும்போது கூட நான் சாப்பிட்டு போக மாட்டேன் கம்மியாகதான் சாப்பிடுவன் ஏன்னா பஸ்ஸில் போகும்மோது குழியல்லாம் இருக்கும் நம்ம ஊருங்கள்ல வந்து ரோடே நல்லாயிருக்காது குழிக்குழியாக இருக்கும் அந்த குழியெல்லாம் விட்டு போனனா உள்ள போனதெல்லாம் அப்படியே வெளியே வந்துரும் அதனால பஸ்ஸில் போகும்போது நான் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி காலையில நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்த்திடுவேன் காலையில ஆறு மணியெலாம் பஸ்ஸில போனேனா கண்டிப்பாக வாந்திதான் நான் எடுப்பேன் அதனால காலையில் நேரத்தில் நான் பயணம் செய்வது இல்லை பஸ்ஸில் அப்பறம் கூட்டமாக இருக்கும்போதும் நான் பஸ்ஸில் வந்து அதிகமாக போக மாட்டேன் எந்த பஸ்ஸில் காலியாக இருக்கோ அந்த பஸ்ஸில் கடைசி சீட்டில உட்காந்து போவேன் அப்படி இல்லைனா ட்ரைவருக்கு பக்கத்திலே உக்காந்துட்டு போவேன் ஒன்று ட்ரைவருக்கு பக்கத்திலே உக்காந்து முன்னாடி உக்காந்து வேடிக்க பார்த்துட்டு போவேன் அப்படி இல்லைனா கடைசி சீட்ல உக்காந்துட்டு பின்னாடி பின்னாடி ஏறும் வழியாக அந்த வழியாக வேடிக்கை பார்த்துட்டு போவேன் நான் வந்து பயணம் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்பதும் வழக்கம் ஹெட்ஃபோன்ல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் ஒரு ப்ளே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த பாட்டெலாம் நான் போட்டு கேட்டுட்டே வருவேன் அந்த பாட்டெலாம் பின்னாடி கேட்கும்போது நான் எந்த வழியாக ட்ராவல் பண்ணேனோ அந்தனோடைய அதோடய நினைவுகள் வந்து எனக்கு மறுபடியும் வரும் ஒவ்வொரு டைம் அந்த பாட்டை கேட்கும்போதும் அந்தனோடய பயணம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்தமாதிரி இந்த பாட்டுகள்லாம் அந்த பயணத்தை நினைவுக்கூரும் வகையாக எனக்கு இருக்கும் ட்ரெயின்ல போகும்போது வேடிக்கை பார்ப்பன் பாட்டு கேட்பன் மற்றபடி ட்ரெயின் ஏற ஏற்ர வழியில் நான் போய் நின்னுக்குவேன் நான்